அதாவது இன்னும் சொல்லப்போனாக்கா புத்தகங்கள்லாம் இருக்குது பத்திரிக்கைலாம் நிறையா வருது வலைப்பதிவுகள் அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் வருது இதெல்லாம் படிக்கிறதுக்கு சில நேரத்தில் டெய்லி படிக்கலனாலும் கண்டிப்பாக படிப்பேன் அதாவது என்ன சொல்கிறது லைப்ரரி மற்ற இடத்துக்கெல்லாம் போய்ட்டு அதை படிப்பேன் நான் கண்டிப்பாக புத்தகங்கள்னா அந்த பிரிவுகள்லாம் பெரிய பெரிய ஆளுங்க எழுதுனது சயின்டிஸ்டுங்க இல்லை மற்ற ட்ராமாட்டிஸ்ட்டு நாவலிஸ்ட்லாம் எழுதினது மற்ற ஒரு பத்திரிகைகள் இதான் படிப்பேன் வலைப்பதிவுகள் வலைப்பதிவுகள்னா நம்ம இதில் கூட செல்லுலக் கூட பார்க்கலாம் எல்லாம் தெரியுது நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன் அப்படி படிக்க முடியலன்னா நியூஸ்லாம் நான் கேட்பேன் டிவியில் இப்படில்லாம் ஒரு சில இதுமாதிரி சில ஹாபீஸ்லாம் என்ட்ட இருக்குது